எனக்கு வந்து ஸ்கூல் படிக்கும்போது ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்னால் சயின்ஸ் தான் அது ஏன் பிடிக்குன்னா அந்த மேமை பிடிக்கும் அந்த மேம் வந்து எல்லாரோடய ஜாலியாக இருப்பாங்கள் திட்டமாட்டாங்கள் என்ன என்கேஜ் பண்ணுவாங்கள் இப்போ வந்து ஹேண்ட் ரைட்டிங் வந்து எப்படின்னா ஹேண்ட் ரைட் நோட் வந்து அதிகம் கொடுப்பாங்க ஆனால் எங்களுக்கு வந்து அது அதிகமாக இருக்கிற மாதிரியே இருக்காது ஏன்னா வந்து அது நாங்கள் நீட்டாக எழுதியிருப்போம் போட்டி போட்டுட்டு எழுதியிருப்போம் ஏன்னா எங்கள் கிளாஸே வந்து சயின்ஸ் மேம்கு அடிக்ட்டு ஏன்னா பொ மேம் பிள்ளைங்ககிட்ட திட்டாமல் அடிக்காமல் பொறுமையாக சொல்லுவாங்க அதுக்கப்புறம் இந்த ஹேண்ட் ரைட்டிங் இருக்குதுல அந்த ஹேண்ட் ரைட்டிங் வந்து நாங்கள் அழகாக போட்டி போட்டு எழுதிகிட்டு போவோம் ஓ ஸ்டாரு ஒட்டுவாங்கள் அது அந்த ஸ்டார் மேலே எங்களுக்கு ஒரு ஆர்வம் இன்னும் நம்ம வாங்கிக்கிட்டே இருக்கணும் அப்போ லாஸ்டாக யார் அதிக ஸ்டார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டு கொடுப்பாங்க அதனால போட்டி போட்டுக்கிட்டு ஹேண்ட் ரைட்டிங் இம்புரூவ் ஆனது அந்த மேம்னாலதான் அதுக்கு அப்புறம் மேம் என்ன பண்ணுவாங்கள் புரிகிற மாதிரி நீட்டாக நடத்துவாங்கள் எங்களுக்கு எது சப்ஜெக்ட்னால் டவுட்னால் டெஸ்ட்டு வைப்பாங்க ஜாலியாக பேசுவாங்கள் எனி டைம் ஹோம் ஒர்க் கொடுத்துட்டே இருக்கமாட்டாங்கள் அதுக்கப்புறம் ஒன்னு புரியலன்னா மேம் திட்டுவாங்க ஹோம் ஒர்க் செய்யலன்னா அடிப்பாங்கள் திட்டுவாங்கள் ஆனால் பனிஷ் பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க ஆனால் இந்த மேம் அப்படி இல்லை பரவாயில்லடா இன்னொரு டைம் செஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து அந்த மேம் வந்து எப்படின்னா எங்கள் அவங்க குழந்தையாட்டமே பார்த்துப்பாங்க கேரிங்காக இருப்பாங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வேற என்ன திறமை இருக்குதுன்னு பார்ப்பாங்க அதுக்கப்புறந்தான் அடிக்கமாட்டாங்கள் எங்கேயாச்சும் வெளியிலலாம் கூட்டிட்டு போவாங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக ஏதாச்சி சொல்லுவாங்கள் மேம் ஒரு நியூஸ் படிச்சாங்கன்னால் அடுத்த செகண்டே வந்து எங்கள் எங்ககிட்ட வந்து சொல்லுவாங்கள் எங்கள் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க தனியாக கூப்பிட்டு உனக்கு என்ன பிரச்சினை ஏதாச்சும் எல்லாமே சொல்லுவாங்கள் அதுக்கப்புறம் வந்து எப்படின்னா வச்சிக்கோங்களேன் எங்கள் மேம் வந்தாலே ஒரு ஜாலியாக இருக்கும் எங்கள் மேம் வரணும் வரணுன்னு ரொம்ப ஆசை சப்போஸ் அந்த ஸ்கூல் விட்டு பிரியும்போது ரொம்ப ரொம்ப அழுதுவிட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து அதில் நயன்த்து டென்த்து ஐஸ் ஸ்கூல் போனேன் அப்பயும் எனக்கு வந்து இந்த மேமால்தான் சயின்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிது சயின்ஸ்லேயும் ஃபஸ்ட் கிளாஸ் நயன்த்தில் எடுத்தேன் நெக்ஸ்ட்டு டென்த்துலியும் அப்படிதான் அதை லவல்த்து டுவல்த்தில் வந்து ஆர்ட்ஸ் எடுத்ததும் சயின்ஸ் தான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஏன்னா எயித் வரைக்கும் அந்த மேம்ட படிச்சிட்டு திடீர்னு வேற ஸ்கூல் போகும்போது வேற மேம் நடத்தும்போது எங்களுக்கு புரியலை கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு எதாச்சும் ஒன்றுன்னா வந்து எங்கள் ஊர் ஸ்கூல்லதான் படித்தேன் அந்த மேம்ட கேட்டால் எந்த கோபமும் இல்லாமல் வாடா சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லுவாங்கள் எனி டைம் ஃபோன் போட்டால் ஃபோன் எடுப்பாங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மேமை எதுவாக இருந்தாலும் சொல்லி கொடுப்பாங்க ஜாலியாக இருப்பாங்கள் இங்கே என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் இன்ன வரைக்கும் இம்புரூவ் ஆனது என்னன்னா அந்த மேமால்தான் நான் காலேஜ்லேயும் கிளாஸ்ல வந்து என் ஹேண்ட் ரைட்டிங் தான் நீட்டாக இருக்கும் என்னென்னா எல்லாருமே ச அட்டெண்டன்ஸ்ல என்னைதான் எழுத சொல்லுவாங்க அதுக்கு வந்து நான் ரொம்ப வந்து பெருமை பட்டுக்கிறேன் சயின்ஸ் மேம்க்குதான் நான் நன்றி சொல்லுவேன் ஏன்னா வந்து இப்போ புரியுது அவங்களோட அவங்க சொல்லி கொடுத்தது வந்து எப்போ யூஸ் ஆகுதுன்னால் பிற்காலத்தில் யூஸ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க அதனால இப்போ யூஸ் ஆகுது அதை நான் புரிஞ்சிக்கிறேன் எங்கள் கிளாஸ் மட்டும் இல்லாமல் எல்லா கிளாஸ்க்கும் ஹோல் ஸ்கூலுக்கே பிடிச்சதுன்னா சயின்ஸ் மேம் தான் ஏன்னா ஏன்னா வந்து ஜாலியாக இருப்பாங்கள் அடிக்கமாட்டாங்கள் ரொம்ப பிடிக்கும் என்கிரேஜ் பண்ணுவாங்கள் மோஸ்ட்லி திட்டமாட்டாங்கள் தப்பு பண்ணால் தப்பு பண்ணால் லீவு கூட நம்ம போடுவோம்ல ஆனால் அந்த மேம்ட தப் நம்ம மேம்தானேன்னு சொல்லிட்டு போவோம் அவங்களும் நம்ம ஸ்டுடெண்ட்தானேன்னு சொல்லிட்டு விட்டுடுவாங்க மன்னிச்சி விடுவாங்கள் ஜாலியாக இருப்பாங்கள் எனக்கு தெரிந்த என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் இம்புரூவ் ஆனது வந்து க மேமால்தான் போட்டி போட்டுகிட்டு போவோம் ப்ராஜெக்ட் செய்வோம் ஸ்டார் ஒட்டுவாங்கள் மத்தவிங்க முன்னாடி கை தட்டுவாங்கள் பாராட்டுவாங்கள் டேஸ் முன்னாடி வந்து டேஜி முன்னாடி இவள் இந்த மாதிரி பண்ணியிருக்கா அப்படின்னு பாராட்டுவாங்கள் அந்த இதுக்கே ஒரு நம்மளுக்கு ஒரு என்கிரேஜ் இன்னும் பண்ணணும் பண்ணணும் ஆர்வத்தை தூண்டிகிட்டே இருக்கிறதுன்னா அந்த மேம்கிட்டதான் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த மேம் வந்து இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சோடன அவங்க சொல்லிக் கொடுத்த ஒவ்வொன்றையும் நான் வந்து ஃபினிஷ் பண்ணிகிட்டுதான் இருக்கேன் எங்கே பார்த்தாலும் மேம்கிட்ட பேசுவேன் எங்கே பார்த்தாலும் எங் எங்கிட்டவும் எல்லாம் பேசுவாங்கள் நல்லதை சொல்லுவாங்க இப்படி படி அப்படி படி மார்க் இப்படி இருக்குது இந்த கொஷின் இம்பார்டண்ட் இதை ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க எனக்காக அதனால அந்த மேமை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி என்னோடய ஹேண்ட் ரைட்டிங்க்கு வந்து மேமைதான் சொல்லுவேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது மேம் மட்டுந்தான் திட்டுவாங்கள் அடிப்பாங்கள் ஆனால் ரொம்ப இல்லை நம்ம ஸ்டுடெண்ட் தானே நம்ம பொண்ணுதானேன்னு விட்டுட்டு போயிடுவாங்க நல்லா அவங்ககிட்ட வந்து ரொம்ப கம்ஃபர்டபுலாக ஃபீல் பண்ணேன் சேஃப்டியாக ஃபீல் பண்ணேன் என்னெனா எல்லா மிஸ்சும் பொறாமை படுவாங்கள் இந்த மிஸ்ட ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஏன்னா இந்த மேம் வந்து அப்படி கேட்டிலாப்பறையும் பொறுமையாகதான் பண்ணிப்பாங்கள் நான் சிக்ஸ்துலருந்து எயித்து வரைக்கும் அந்த மேம்கிட்டதான் படித்தேன் அவங்க எப்படின்னா அப்படியே கூப்பிட்டு சொல்லுவாங்க எல்லா பொண்ணுங்களும் ஒரு பொண்ணுகிட்ட பாசமாகவும் ஒரு பொண்ணுகிட்ட கோபமாகவும் ஒரு பொண்ணுகிட்ட கஷ்டப்படுத்தமாட்டாங்க எல்லார்த்துட்டயும் காமன்னாக இருப்பாங்கள் அதனால அந்த மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப கொடுத்து அந்த மேம் வந்து எப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மேமை எனக்கு எல்லாமே சொல்லிக்கொடுப்பாங்க அடிக்கமாட்டாங்கள் திட்டமாட்டாங்கள் விச்சு ஹேண்ட்ரைட்டிங்லாம் கூட இம்புரூவ் பண்ணது மேம் தான் ஜாலியாக இருப்பாங்கள் ஏதாச்சி நியூஸ் அவங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்குள்ள மட்டும் வச்சிக்காமல் எங்கக்கிட்டவும் வெளியே சொல்லுவாங்கள் வெளியே சொன்னதும் இல்லாமல் எப்படின்னா பரவாயில்லடா நம்ம பிள்ளதானே மற்றவங்க மேம் திட்டுனால் கூட மேம் ஏன் பண்ணுற அடிக்கிறீங்க நெக்ஸ்ட் டைம் தப்பு பண்ணமாட்டா எங்கள் பேரன்கிட்ட கூட தப்பாக சொல்ல தப்பாக கம்ப்ளைன்ட் பண்ணமாட்டாங்கள் நல்லா படி நான் படிக்கிறதுக்கான ஆர்வம் வந்து சயின்ஸ் மேம்கிட்டதான் பேரன்கிட்ட தப்பாக சொல்லமாட்டாங்கள் நெகட்டிவாக சொல்லமாட்டாங்கள் பாசிட்டிவாக சொல்லுவாங்க எங்கள் மேம்கிட்ட அதனால எனக்கு வந்து சயின்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்